நான் இப்போ வந்து வாரணம் ஆயிரம்ங்கிற ஒரு படத்தை பற்றி சொல்ல போகிறேன் வாரணம் ஆயிரம்ங்கிற படம் வந்து சூரியாவோட நடிப்பில் வெளில வந்த ஒரு படம் அந்த படத்தில் வந்து சூர்யா வந்து டபுள் கேரக்டர் பண்ணிருப்பார் டபுள் கேரக்டர்னு சொல்ல முடியாது அது ஒவ்வொரு டபுள் கேரக்டர்தான் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா ஒரு அப்பா ரோலில் நடித்திருப்பாரு அப்புறம் வந்து பையன் ரோல்லேயும் சூர்யாதான் நடித்திருப்பாரு அப்பா ரோலில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அந்த படத்தை ஆரம்பிக்கிறப்ப அவங்க அப்பா ரோலில் இப்போ நடித்துக்கிட்ருக்காருல்ல இந்த சூரியா வந்து ஒரு ஒரு காலேஜ் படித்துக்கிட்ருப்பாரு அதுவும் சென்னையில் ஒரு காலேஜ் இருக்கும் இப்போ சென்னையில் ஒரு காலேஜில் படித்துக்கிட்ருக்காரு அப்படி அவரோட காலேஜில் படித்துகிட்ருக்கும்போது ஹீரோயின் அதாவது அவங்க அம்மா சிம்ரன் வந்து அதே காலேஜில் வந்து சேர்கிறாங்க சேர்கிறப்ப அந்த பொண்ணை பார்த்துட்டு இவதான் நமக்கானவன்னு நெனைச்சிகிட்டு அவரை அந்த பொண்ணை எப்படியாச்சும் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேல ஒரு தீராத காதல் வந்துடுது எப்படியோ உருண்டு பிரண்டு பாட்டு பாடி ஆட்டம் ஆடி எப்படியோ கையில் காலில் விழுந்து அந்த பொண்ணை காதலுக்கு ஓகே சொல்ல வெச்சு லவ்வும் பண்ணி எப்படியோ கல்யாணமும் பண்ணிடுவார் பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்டுலேயும் ஒத்துக்காமல் ஃபிரெண்ட்ஸ் மூலியமாக அரேஞ் மேரேஜ் மாதிரி பண்ணி எப்படியோ கல்யாணம் பண்ணி ஒரு கொழந்தை பிறக்கும் அதாவது நம்ம சூர்யா பிறப்பாரு பிறக்குறப்ப ஆஸ்பத்திரியில் சொல்வாப்ள என்னது என் கையில் பத்து பைசா இல்லை ஆனால் என்னை விட சந்தோசமாக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது இந்த நொடி நான் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவார் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்தில் அவருக்கு இன்னொரு பெண் குழந்தையும் பிறந்துடும் அப்புறம் வந்து சூர்யாவும் கொஞ்சம் அதாவது பையன் சூர்யாவும் கொஞ்சம் வளர்ந்து ஒரு எப்போ ஒரு டென்த் டுவெல்த் டுவெல்த் படிக்கிற அளவுக்கு வளர்ந்துடுவாரு டுவெல்த் படிக்கிறப்ப வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணை பொண்ணுகிட்ட ரொம்ப நல்லா பேசுவார் அந்த பொண்ணு செம்ம அழகாக இருக்கும் போல அதனால் ரொம்ப டீப்பாக பேசிகிட்டிருப்பாரு பேசிக்கிட்ருக்கிறப்ப அந்த பொண்ணை வந்து இன்னொரு பையனும் பார்ப்பான் போல பார்த்துட்டு அந்த பையன் வந்து என்ன சொல்வான் அந்த பையன் எதுவும் சொல்ல மாட்டான் அந்த பையன் சூரியாவை கூப்பிட்டு வெச்சு அடித்திருவான் எப்படி நீ அந்த பொண்ணை பார்க்கலாம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ எப்படி லவ் பண்ணுற மாதிரி பார்ப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு அடித்திருவான் சூர்யா அடி வாங்கிகிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து இது மாதிரி என்னை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்வானா சொல்கிறப்ப இந்த உடம்பு எதுக்குடா ரெடி பண்ணி வெச்சுருக்க ஜிம்முக்கெல்லாம் போய் இப்படி அடி வாங்கிட்டு வரதுக்குதான் அப்படின்னு சொல்லிவிட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ போய் அவனை அட்றான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவான் அட்றான்னு சொல்ல மாட்டான் ஆனால் அவர் சொல்வது வந்து போய் அடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் அதனால் இவர் என்ன பண்ணுவார் நேராக யி அடிச்சிடுவார் நேராக போய் அந்த சீனியரு இது மாதிரி வழி மறிப்பானா வழி மறித்தோன்னா அடிச்சுபுட்டு நான் இனிமேல் அந்த பொண்ணை தான்டா அந்த பொண்ணு கூட தான்டா பேசுவேன் நீ என்ன உன்னால் என்ன பண்ண முடியும் நீ பண்ணிப்பார்றா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துடுவான் வந்துவிட்டு அப்புறம் வந்து இவர் அந்த பொண்ணுகிட்ட அவர் வெளில நின்று தெருவிலலாம் நின்று பேசுறதை வந்து அப்பா சூர்யா பார்த்துட்டு ரோட்டுலலாம் நின்று பேசினா தப்பாக நெனைப்பாங்க எல்லோரும் நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வெச்சு பேசு ஏன் என்னாது எதுக்கு ரோட்டுலலாம் நின்று பேசுறேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வெச்சு பேச சொல்வார் அப்புறம் வந்து அந்த பொண்ணையும் வீட்டில் கூப்பிட்டு வெச்சு அவங்க அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் இன்ட்ரிடுயூஸ் பண்ணி பேசிக்கிட்டிருப்பான் அப்புறம் வந்து காலங்கள் போது அப்புறம் வந்து அந்த பையனும் கொஞ்சம் வளர்கிறான் வளர்ந்து காலேஜ்லாம் போகிறான் காலேஜ் போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய்டுது பிளட் கேன்சர்ங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப சீரியஸாக ஆயிடுறாப்ல அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவர் அந்த நிறையா லோன்லாம் வாங்கி வெச்சிருப்பார் அது கட்டுறதுக்காக நிறையா இதலாம் லெட்டர்ஸ்லாம் வருது அது பார்த்துட்டு என்ன நமக்கு இவ்வளோ லோன்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்கிறப்ப ஆமா இந்த வீடு கட்டி பாதிலேயே நிக்குது எல்லாம் இந்த லோன் வாங்கி ஆரம்பித்ததுதான் இப்போ இந்த லோனையும் கட்டமுடில என்னால் வீட்டையும் கட்ட முடிலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார் அப்புறம் வந்து நம்ம சூரியாவுக்கு வந்து எப்படியாச்சும் நம்ம வீட்டை கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபிரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு அவருக்கு வந்து படிப்பை விட வந்து மியூசிக் நல்லா வருங்கிறதினால நிறையா மியூசிக் பேண்ட்ஸ்லாம் அவர் ஒரு மியூசிக் பேண்ட் கிரியேட் பண்ணி நிறையா இடத்துல போய் அந்த ஸ்டேஜ் போட்டு மியூசிக் பண்ணி நிறையா சம்பாரித்து அதை அதை வெச்சு அவரோட கடனல்லாம் அடைச்சிட்டு அந்த வீட்டையும் நல்லபடியாக கட்டி முடிச்சிடுவார் கட்டி முடிச்சுட்டு டிரெயினில் இது மாதிரி ஒரு ஃபங்சனுக்கு போய்ட்டு வரப்போ டிரெயினில் வந்து ஒரு பொண்ணை பாத்துடுவார் அதாவது நம்ம பையன் சூரியாவுக்கும் வந்து ஒரு வாலிப வயது வந்திடும் ஒரு இருபத்தி நாலு அந்த ரேஞ்சில் ஒரு வயது வந்திடும் நம்ம ஹீரோயினை பார்த்தோனே அவருக்கு காதல் வந்திடும் டக்குனு கிட்டார் எடுத்து பாட ஆரம்பித்திடுவாரு பாட ஆரம்பித்து இது மாதிரி உனக்கு என்னை உனக்கு சீ எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு எப்டியாச்சும் நம்ம லவ் பண்ணணும் என்னது நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படினு சொல்லிடுவார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்லேயே சொல்லிடுவார் சொன்னோன்னே வந்து நீ ரொம்ப அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பொண்ணுன்னு சொல்ல முடியாது அது தேவதை மாதிரி அந்த பொண்ணை காட்டியிருப்பாங்க அந்த படத்தில் அந்த உடனே அவள் அந்த சொல்லிடுனு சொன்னோன இன்னொரு தடவை நம்ம மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கெடைச்சுதுன்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு போய்விடும் அப்புறம் என்ன எப்படியாச்சும் அந்த பொண்ணை பாத்துடணுன்னு சொல்லிவிட்டு சுற்றிகிட்டே இருப்பான்

இவன் வந்து நேராக அவங்க வீட்டுக்கு வந்து எக்ஸாம் எழுதிருக்கேன் பாஸ் ஆனால்தான அப்படின்னு சொல்வானா நான் வந்து டாப் கிளாஸில் இருக்கேன் நான் எதிர்பாக்கிறதே வந்து நான் சாதாரணமாகவே நைன்ட்டி நைன் நைன்ட்டி செவன் பர்சென்டேஜ் நான் வந்துடும் நான் வந்து நைன்ட்டி நைன் பர்சென்டேஜ் வந்துதுன்னா நான் மெரிட்லேயே போய்டுவேன் என்னது நிறையா மார்க்லேயே நான் உள்ளே போய்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும் அது ஆல்ரெடி வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்லுதுன்னா அது எந்தளவுக்கு அதோட பிரிப்பரேஷன்

எதுக்கு நீங்கள் அங்கே போகணுன்னு ஆசைப்படுறீங்கன்னு கேக்கிறப்ப என்னோட லவ்வரை தேடி நான் போகிறேன் அப்படின்னு உண்மையான ரீசனையே சொல்லி எப்படியோ விசாவும் வாங்கி அங்கேயும் போய்டுவான் போய் கண்டுபிடிச்சி ரெண்டு பேரும் எப்படி சொல்வது ஒரே ரூம்லேயே இருப்பாங்க தப்பான கண்ணோட்டத்தில் இல்லை தனித்தனியாக இருப்பாங்க அதில் வந்து ஃபுல்லாக லவ்வுதான் இருக்கும் அந்த இதில் அப்புறம் வந்து எப்படியோ ரெண்டு பேரும் லவ்வை ஓகே சொல்லி அந்த பொண்ணும் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்குற ஸ்டேஜ் வரப்ப வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணும் ஒரு ஹோட்டலில் இருக்கிறப்ப அந்த குண்டு வீச்சு நடக்கும் குண்டு வீச்சுல வந்து அந்த பொண்ணு இறந்து போய்டும் அதால சூர்யா வந்து ஃபுல்லாக நொறுங்கி போய்டுவான் அந்த பொண்ணு இறந்தோன்ன வந்து இந்த கஞ்சா ஊசி கீசின்னு நிறையா போட்டு உடம்ப ரொம்ப கெடுத்துகிட்டு சுற்றிகிட்டு இருப்பான் அப்புறம் வந்து கொஞ்சம் நாளில் வந்து எப்படி என்னது அவனோட தங்கச்சியோட ஃபிரெண்டு வந்து அந்த நேரத்தில் வந்து சூர்யாவை லவ் பண்ணும் அந்த விஷயம் வந்து அவனுக்கு அப்புறமேல்தான் தெரியும் அப்புறம் வந்து சூர்யா வந்து அதை மறக்கணுங்கிறதுக்காக மில்ட்ரி டிரைனிங் போய் நாட்டுக்காக உயிரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்டரிக்கு போய்டுவார் மிலிட்ரிலேந்து வரப்ப இது மாதிரி நான் உங்களை லவ் பண்றேன்னு இந்த ஃபிரெண்டோட சாரி தங்கச்சியோட ஃபிரெண்டு சொல்லிவிடும் சொன்னோன்ன இந்த அவனுக்கும் வந்து அப்போதான் வந்து அந்த அந்த முதல் காதலியோட நியாபகத்திலேந்து வெளில வந்துட்டு இந்த பொண்ணையும் காதலிக்க ஆரம்பிப்பான் அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிப்பான் அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து அவங்க அப்பா இறந்துடுவாரு இறந்தோன்ன அவன் அந்த அவனால் வர முடியாத சூழ்நிலையில் வானத்தில் பறந்துகிட்டு இருப்பான் அப்பா நான் உங்களுக்காக நான் பிரே பண்றேன்னு சொல்லிவிட்டு அந்த கண்ணீர் விடுவான் பாருங்கள் அந்த சீனுக்காகவே முடிஞ்சு போச்சு அவங்க அப்பாவை நெனைச்சி அவங்க அழுதுடுவான் பாருங்கள் அந்த அந்த ஏரோபிளேனில் இருந்துகிட்டு அந்த சீனில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த படம் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு படம்